இப்போது வந்து எங்களோடய ஸ்டேட்லெவல் தான் நான் வந்து சுத்தின்னு இருக்குறேன் ஏன்னா ஸ்டேட்லே எங்களோட ஸ்டேட் தமிழ்நாட்டில் வந்து நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ர்டிக்லயும் பெசிபிக்காக நான் வந்து ஒரு கல்ச்சர் வந்து பேசுவாங்கள் அவங்க பேசுகிற தமிழ் மொழியும் சரி எல்லாமே வந்து வேறுபட்டும் மாறுபட்டு இருக்கும் அதனால வந்து அதனால வந்து ஃபுல்லாகவே எப்படி கற்றுக்கணும் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கினும் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஃபுல்லா நான் சுற்றிபாக்குனும்னு சுற்றிட்டு இருக்கேன் இது இல்லாமல் நடுவில் வந்து ஒரு கேரளா கர்நாடகா ஆந்திராவில் வந்து ஒரு சில ஊருக்குலாம் போன அங்கேயும் வந்து அந்த கல்ச்சுரல் வந்து ரொம்ப வேறுபட்டு இருந்துச்சு இதுமாதிரி நாட்டில் இருக்குற எல்லா ஸ்டேட்க்கும் நமக்கும் போனும் ஆனால் இருந்தாலும் நம்ம இருக்குகிற இந்த காலத்துலேருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டை வந்து ஃபுல்லா சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்குறோம்னா இந்த இடத்துல இருக்க கல்ச்சரோ அவங்க என்ன பண்ணுறாங்க அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம் இல்லேனா ஒரு ஆசை அப்படினு கூட சொல்லலாம் அது வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவங்கட்ட இருக்குகிற கல்ச்சர்ஸ் அண்டு ட்ரெஸிங் சென்ஸ்சு அந்த ஃபுட்டு இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும்னு ஒரு விருப்பம்